ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் யார் பேசுறீங்க ஆ சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் ஆமா சார் சொல்லுங்கள் சார்

கொடுத்துட்லாம் சார் நம்ம உங்களுது எவ்வளோ வாட்ஸு சார் இருக்குது யூபிஎஸ் ஆல்ரெடி ஒன் கேபி இருக்குதுங்களா

நான் வந்து ஒன்று பண்ணுறேன் சார் நான் பையனை அனுப்பி விட்றேன் நேரில் அவன் வந்து பார்த்துட்டு வரட்டும் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ கனெக்ட் பண்ண முடியும் அப்படினா நம்ம டேரக்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ ஏன்னால் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வாட்ஸ் எடுத்துருக்கீங்க என்னாங்கிறதையும் நான் பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்னாங்கிறதே சொல்ல முடியும் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்களா கனெக்ஷன் இப்போதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்களா

சரி சரி சரிங்க அப்படிங்களா சரிங்க சார் நான் தம்பியை அனுப்பி விட்றேங்க அவன் வந்து பார்த்துட்டு அதை செ கொடுக்க முடியுமா என்னாங்கிறதை பார்த்துட்டு சொல்லிடுவான் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பண்ணிடலாம் வேறு என்னென்ன வேறு எதனா கம்ளைண்ட் இருக்கா சார்

சரிங்க சார் நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லிடறேன் வந்துட்டு செக் பண்ணிட்டு அது போட முடிஞ்சால் நம்ம அதில் போட்டுக்கலாம் இல்லை வாட்ஸ் கூட வேணும்னா அதை நம்ம என்னாங்கிறதை வந்து பார்த்துட்டு தம்பி சொல்லிடுவாரு சரிங்க சார் ரைட் சார் நான் தம்பியை அனுப்பி விட்றேன் அவன் வந்து பார்க்கட்டும் பார்த்துட்டு என்ன வருங்கிறதை நான் ஒரு கொட்டேஷனையும் கொடுத்துட்றேன் நீங்கள் ஃபைனலிஸ்ட் பண்ணதுக்கப்பறம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் சார் பண்ணி கொடுத்துட்றேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகே சார் நான் நான் பா இப்போ உங்களுக்கு எப்போ நீங்கள் வீட்டில் இருப்பிங்கனு சொல்லுங்கள் சரிங்க சார் நான் சண்டே காலையில் ஒரு பத்து மணிக்கு பையனை அனுப்பி விட்றேன் சார் அவன் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னங்கிறது சொல்லிடுவார் ஓகே சார் நன்றி சார் நன்றி சார் ம் ஃபோன் பண்ணிட்டு வர சொல்கிறேன் வரும்போது ம் ஓகே தேங்க்யூ சார்